என்னுடைய பெருமைக்குரிய சாதனையினால் நான் டென்த்தில் ஃபோர் சிக்ஸ்ட்டி டூ மார்க் எடுத்தேன் அது சாதனை இல்லைனாலும் எனக்கு அது பெரிய சாதனைதான் டென்த்தில் ஃபோர் சிக்ஸ்ட்டி டூ எடுத்தேன் அப்புறோம் பேஸ்கெட்பாலில் ஒரு ஸ்டேட் லெவல் சர்ட்டிஃபிகேட் வைச்சிருக்கேன் நேஷனல் வரையும் போய்ட்டு வந்திருக்கேன் இதுதான் என்னுடைய பெருமைக்குரிய சாதனம் வேறு ஏதும் சாதனைன்ற அளவுக்கு வேறு ஏதும் சொல்றதுக்கில்லை வீட்டில் இருக்கறவங்கள்லாம் நல்லாப் பார்த்துப்பேன் இதுவும் ஒரு பெரிய சாதனை தான்